எங்கள் தொண்டு நிறுவனம் வந்து பத்தொம்போது பதினொன்னு ரெண்டாயிரத்து ரெண்டில் எஸ்டிஎஸ் தொண்டு நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம் இன்னைக்கி சூலகிரி பிளாக்கில் இந்த நிறுவனம் செயல் பட்டு வருது இந்த நிறுவனம் சூலகிரி பகுதியில் உள்ள பெண்களை அந்தந்த கிராமத்தில் உள்ள பெண்கள பதினஞ்சுல இருந்து இருபது பேரை குழுக்களாக சேர்த்து இன்னைக்கி மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருது எங்கள் தொண்டு நிறுவனத்தில் இணைந்து நூற்றி ஐம்பது மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன அந்த குழுக்கள் அனைவரும் சேமிப்பு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு குழுக்களும் அவங்களுடைய ஆரம்பித்த வருடத்திற்கு ஏற்ப ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் என்று ஒரு ஒரு குழுக்களும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சேமிப்பு வைச்சிட்டு இருக்காங்க அந்த சேமிப்பு வச்சு பேங்க்கில் இன்னைக்கி கடன் கொடுத்துட்டு இருக்கான் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஒரூவா வட்டியில் அந்த வட்டி அவங்களுக்கு சரியான வட்டியாக இருக்கு பெண்கள் எல்லாம் பேங்க் மூலியமாக சங்கத்தில் இருந்து கடன் வாங்கி குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு விவசாய செலவுக்கு திருமண செலவுக்கு குடும்ப செலவுக்கு மருத்துவ செலவுக்குன்னு பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கி கடனே வங்கிகளில் வந்து பெண்களை நம்பி தான் கொடுக்குறாங்க அது மாதிரி நம்ம என்ஜிஓ சார்பாக கேஜிபிவின்னு ஒரு ஸ்கில் நடத்தினோம் கஸ்தூரிபா காந்தி பாலய வித்யாலயா ரெஸிஸ்டண்ட் அன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சூலகிரி பிளாக்கில் கொல்லப்பள்ளிலேயும் தளி புக் பிளாக்கில் கக்கதாஸ்திலயும் நடத்திட்டோம் இங்கே ஒரு நூறு குழந்தைங்கள் அங்கே ஒரு நூறு குழந்தைங்கள் படித்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ரெண்டாயித்து பதினேழு வரைக்கும் ஒரு பத்து வருசமாக அந்த ஸ்கூலை நடத்தினோம் அந்த ஸ்கூலில் இன்னைக்கி படித்த குழந்தைங்களில் ஒருத்தர் பால்வாடி டீச்சராக எடுத்திருக்காங்க நிறைய பசங்கள் டிகிரி படித்திருக்காங்க இன்னைக்கி இன்னைக்கி பள்ளி செல்லா மற்றும் பள்ளி இடை நின்ற குழந்தைகளுக்காக அந்த பள்ளி அது ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கூல் அது வந்து தொண்டு நிறுவனம் தான் நடத்தினோம் அப்படின்ற மாதிரி இண்டியா ஃபுல்லாக ஒரு சர்குலருக்கு அதனால் நாங்கள் அந்த ஸ்கூலில் பத்து வருசமாக மிக சிறப்பாக நடத்தினோம் இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்தில் எச்ஐவி எய்ட்ஸுக்காகவும் டீபி இந்த டீபிக்காகவும் இந்த பெண் குழந்தைகளுக்காகவும் பெண் பஞ்சாயத்து தலைவர்களுக்காகவும் கம்பனிஸ் ஒர்க் பண்ணுற பெண்களுக்காகவும் பல பல்வேறு பட்ட சேவைகளை ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக செய்து வருகிறோம் நன்றி